ஹலோ ம் சொல்லுங்க யார் ஆ ஆ சொல்லுங்க ஆ ஆமாம் மேம் ஆமாம் மேம் சொல்லுங்க மேம் காலேஜ் காலேஜிக்கு வரதில்லையா டெய்லி என்கிட்ட காலேஜி போகிறேன்னு சொல்லிகிட்டுதான் மேம் அமௌண்டெலாம் வாங்கிகிட்டு போகிறான் நானும் லன்ச்யெலாம் ரெடி பண்ணி தரனே இல்லை மேம் எதுவுமே சொல்லவே இல்லை மேம் எக்ஸாம் எழுத போனது தெரியும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைம் கூட கேட்டேன் ரிசல்ட் எதுவும் வந்துடுச்சா அப்படின்ட்டு இல்லைம்மா லேட் ஆகும் அப்படின்னு சொன்னான்

ஸோ வீட்டில் எல்லாம் கரெக்டாக தானே மேம் இருக்காங்க நீங்கள் என்ன புதுசாக குண்டை தூக்கி போடுறீங்க ஆ ஆ ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் இப்போ கூட கால் இன்றைக்கும் வரலையா மேம் காலேஜிக்கு சரி ஓகே மேம் காலேஜின்னு சொல்லிட்டுதான் மேம் என்கிட்ட போயிருக்கான் மேம் சரி மேம் சரி மேம் நான் வந்ததும் நான் வந்ததும் நான் கேட்கறேன் மேம் கேட்டு நான் அவங்கள கண்டித்து வைக்கிறேன் மேம்

சரி மேம் சரி மேம் நான் அவங்க அப்பாகிட்ட சொல்லி நான் அவங்கள கண்டித்து வைக்க சொல்கிறேன் மேம் நீங்கள் எனக்கு ஓ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேம் நான் வீட்டுக்கு வந்ததும் நான் கண்டித்து வைக்கிறேன் நானே இனிமேல் ஒழுங்கா இருக்கிற மாதிரி நான் அவன அட்வைஸ் பண்ணுறேன் அவங்க அப்பா சொன்னால் கேட்பான் தம்பி அதனால் நான் பேச சொல்கிறேன் நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் அவங்க ஸ்கூல் காலேஜி வரலன்னா மட்டும் எனக்கு வந்து நீங்கள் இன்ஃபாம் பண்ணுங்க இனிமேல் எப்போ க்ளாஸ் அட்டென்ட் பண்ணலேனாலோ இல்லை காலேஜ் வரலனாலோ சரி ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஆ ஓகே மேம்